நான் வந்து எங்கள் அம்மா சின்ன வயசில் வந்து எனக்கு சமைக்க தெரியாது அம்மா தான் சமைப்பாங்க அப்போ வந்து அம்மாவுக்கு வந்து வேண்டிய ஹெல்பெல்லாம் நான் பண்ணுவேன் அம்மாவுக்கு காய்கறி கட் பண்ணி கொடுக்குறது வெங்காயத்தை உரிச்சு கொடுக்குறது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பாத்திரமும் கழுவி வைப்பேன் வீடெல்லாம் கூட்டுவேன் அப்போ வந்து அம்மாகிட்ட வந்து பேசிக்கிட்டே அம்மா எப்படி செய்யணும் அப்படி செய்யணுமா அப்படீன்னு கேட்டு பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து மாமியார் இருக்காங்க அவங்க வந்து நான் எதோ ஒரு வேலை செய்யும்போது அவங்களும் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்போ வந்து நாங்கள் வந்து எனக்கு தெரியாததை அவங்களும் சொல்லி கொடுப்பாங்க அவங்களுக்கு தெரியாததை நானும் சொல்லி கொடுப்பேன் இதனால் வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதனால் வந்து நான் நான் ஏதோ ஒரு வேலை செய்யனும் அப்படீங்கும்போது அவங்க வந்து இந்த வேலையை செஞ்சு கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்க சமைக்கும் போது நானும் வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொடுப்பேன் எனக்கு தெரியாதது வந்து சமைக்க தெரியாததை நான் வந்து அவங்க கிட்ட கேப்பேன் கேட்டால் அவங்க இப்படிதான் செய்யணும் சாமி அப்படீன்னு சொல்லி கொடுப்பாங்க அதனால் வந்து நானும் செஞ்சு பழகிருக்கேன் எல்லா எது எது வேணுமோ அது எனக்கு தெரியாததை அவங்க கிட்ட சொல்லுவேன் அவங்களும் வந்து என்கிட்ட இப்படி இப்படி எல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும் இந்த வேலை செய் சாமின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து சமையல் கட்டில் செய்யும்போது சந்தோசமாக பேசிகிட்டு செய்யறதுனால நல்லா இருக்கும்